ஹலோ இல்ல சார் கொஞ்சம் அது கொஞ்சம் வாடிப்போது வெயிலில் கொஞ்சம் தாங்கல

இனிமேல் சரியாக இருக்கும் சார் நல்லா பார்த்துக்கறோம் தண்ணி கொஞ்சம் அடிக்கடி ஊத்திந்தான் இருக்கிறோம் அது வெயிலில் தாங்க முடியாத அதுமாரி இருக்குது சார்

இல்லை இல்லை சரியாக தான் சார் பார்த்துக்கறோம் ஒரு ஒரு செடியில் அதுமாரி இருக்குது